ஹலோ ஆமாம் சொல்லுங்கள் ஆ இருக்குது சார் உங்களுக்கு என்னங்க எது மாட்ட பா ஆ சரி சரி கிடைக்கும் சார் ஆ கலரு எல்லா கலரும் அவைலபிளில் இருக்குது சார் உங்களுக்கு எது மாட்ட பா கலர் நீங்கள் மிக்ஸிக்கா மிக்ஸிக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு ஜாரு வரும் சார் பெருசுலேருந்து சின்ன மாவுலேருந்து எல்லாமே அரைச்சிக்கிற மாட்டம் ஆ கிடைக்குங்க எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் பத்துலேருந்து ஆரமிக்குது சார் ஆமாம் சார் அது மாட்டம் இருக்காது சார் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே ப்ராண்டடு தான் சார் பத்து ரூபாலேந்து சார் ம் ஃபைவுலேருந்து இருக்கும் சார் ஃபைவ் நாங்கள் நூறு கிலோமீட்ருக்குள்ள சார்

கலர் ஆ இருக்குது சார்

எல்லா மாடலுமே இருக்குது சார் வாரண்ட்டி ஒன் நீங்கள் அதில் எமர்ஜென்சி அந்த இது நம்பர் இருக்கும் சார் கால் பண்ணிங்கன்னால் சர்வீஸ் சென்டர்லேருந்து வருவாங்கள் சார் நான் அனுச்சுட்றேன் சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார்

நாங்கள் வந்து காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும்

ஆ தேங்க்ஸ்